நான் வந்து தமிழை தாண்டி எந்த ஒரு புக்குமே படிச்சதில்லை எனக்கு மோஸ்ட்லி தமிழ் லேங்குவேஜ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்து தமிழ் புக் மட்டும் தான் ரெஃபர் பண்ணி படிப்பேன் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா வராது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் தமிழ்ல வந்து எவ்வளோ புக்கு எவ்வளோ இது கொடுத்தாலும் நான் வந்து படிச்சிடுவேன் தமிழ்ல வந்து என்ன புக் படிக்கலான்னா பொன்னியின் செல்வன் பற்றி படிக்கலாம் பொன்னியின் செல்வன்ங்கிறது வந்து நம்மளோடய கல்ச்சரை பற்றி நம்மளோடய சோழர்கள் எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களோட ஃபுட் சிஸ்டம் என்ன எப்படிலாம் வந்து கடவுளை வணங்குனாங்க அவங்களோட இதை எப்படிலாம் அவங்க வந்து மெயிண்டன் பண்ணாங்க எப் அப்படிங்கிறது வந்து அதில் நம்ம வந்து எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அதர் லேங்குவேஜ் படிக்கிறதில் வந்து கொஞ்சம் கூட இஸ்டம் இல்லை நான் மோஸ்ட்லி வந்து தமிழ் தான் படிப்பேன் எனக்கு வந்து தமிழ் படிக்க வந்து அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படித்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் ஸோ எனக்கு தமிழுங்க நம்மளோடய தாய்மொழி தமிழ் ஸோ வந்து அதை வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தானே பெருமை எதுக்கு அதர் லேங்குவேஜ்லாம் நமக்கு ஸோ தமிழை வந்து தமிழை வந்து நம்ம தமிழ்நாட்டில இருக்க நம்ம வந்து படிக்காமல் வேற யார் படிக்கப்போறா ஸோ அதனால வந்து தமிழுங்கிறது தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழுங்கிறது எவ்வளோ ஒரு பெரு பெருமையான இது பெருமையான விஷயம் ஸோ அதனால எனக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழ் புக்கு தான் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஸ்கூலேருந்து கூட இங்கிலீஷ்லலாம் கூட எனக்கு மார்க் வராது தமிழ்ல வந்து நான் வந்து எப்போதுமே மார்க் வந்து ஹையாக தான் ஸ்கோர் பண்ணுவேன் எனக்கு அது படிக்கவும் ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல வந்த நான் எந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா பொன்னியின் செல்வனை வந்து சொல்லுவேன் ஏன்னா பொன்னியின் செல்வன்ல வந்து நம்மளோட மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அவங்கள அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கதை வந்து எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஜெண்ட்ரலாகவே நிறைய நம்மளை வந்து நம்ம வந்து சோழர்கள பற்றி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்தக் காலத்தில் என்னென்னலாம் கலாச்சாரம் இருந்தது பண்டைய காலத்தில் எப்படி ஃபுட் சிஸ்டம் உணவு முறை எப்படி இருந்தது அவங்க வாழ்ந்த முறை அதைப்பத்தி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்கலாம் அதில் அதனால வந்து நான் மோஸ்ட்லி வந்து தமிழ் புக்கை தான் நிறையா வாங்கி படிப்பேன் எனக்கு தமிழ் படிக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும் டெய்லியும் வந்து நான் வந்து ஒரு புக்கு இல்லைனா